எங்கள் தொழில் மீன் பிடிக்குற தொழில் அந்த மீன் பிடிக்குற தொழிலில் வேடிக்கையான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல குளத்துலலாம் மீன் பிடிக்கும்போது சிறுவர்களெல்லாம் மீன் பிடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தூண்டில் போடும்போது ஒவ்வொரு டைம் வந்து மீன் வந்து புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிரும் விழுகாமல் எல்லாம் விழுத்துருச்சுன்னு நினச்சி அப்படியே மேலே எடுத்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது அது மட்டுமில்லாமல் தூண்டில் வீசும்போது உள்ள பழைய எதாவது பேகு குப்பைகள்லாம் கிடந்துச்சுனா அதில் சிக்கிக்கும் அதில் பெரிய மீனாக விழுந்துருச்சுன்னு நினச்சுட்டு இழுத்து பார்ப்போம் கடைசியில பார்த்தா அது எதாவது குப்பைகளாக இருக்கும் கடலில் மீன் பிடிக்கும்போதும் அப்படித்தான் கடலில் மீன் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் விழுகுற மாரி இருக்கு எடுக்கிறவடத்துல துள்ளி குதிச்சு போயிரும் இதெல்லாம் ரொம்பவுமே வேடிக்கையான நிகழ்ச்சி சிறுவர்களெல்லாம் நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அவங்களாம் விளையாண்ட்டுக்கு வேண்டியே வந்து மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் ரொம்பவுமே வேடிக்கையான நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த தலைமுறையும் இதை எடுத்துகிட்டு போகுறது மீன் பிடிக்குணுன்னு நினைக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னோட விருப்பம் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கறது கண்டிப்பாக என்னோட விருப்பம் ஆனால் அவங்கவுங்களுக்குனு ஒரு விருப்பம் இருக்கும்ல்ல எனக்கே வேறு தொழில் பண்ணலான்னு ஆசை ஆனால் வீட்னால வந்து நான் இதே தொழில் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நான் கொண்டுப் போவேன் அதை அவங்க ஃப்ரீ டைம்மாக இருக்கும்போது அந்த தொழில் பண்ணலாம் பட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அவங்க வேலைக்கு போகட்டும் கவர்மெண்ட் ஜாப் போட்டும் கே கேம்ஸில் போகறது அந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கேத்த மாரி அவங்க அவங்க வேலையை செய்யறது அவங்களோட விருப்பம் அதை பற்றி நம்ப எதுவும் சொல்ல முடியாது